நம்ம தமில்நாட்டில் வந்து நிறைய நிறைய டிபார்ட்மெண்ட்ருக்குது போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்புறமா வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி இருக்கிற நிறைய டிபார்ட்மெண்டில் சிவில் சர்வீஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டும் ஒரு டிபார்ட்மெண்ட்டு தான் அது அதுவும் வந்து இருக்குது சிவில் சர்வீஸ் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது அந்த டிபார்ட்மெண்டோடய வேலையை வந்து அது கரெக்டாக பார்க்குதா அப்டின்னு பார்த்தா அது வந்து ஓகே அது அது இல்லை அப்டின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும் ஆனால் இப்போ வந்து என்ன இப்போ நான் நம்மளை நம்மளை வந்து அது மானிட்டர் பண்ணுறது அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்னா அதுவும் ஓகே அதுவும் இல்லை அப்டின்னு தான் நம்ம சொல்லி சொல்ல முடியும் இப்போது நிறைய சர்வீஸ் இருக்குது அதில் வந்து எந்த சர்வீஸில் இருக்கிறவங்க வந்து அந்த செ அந்த சிவில் சிவில் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அது சோஷியல் சர்வீஸ் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டு அப்போது அந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்க வந்து எல் அது அவங்க என்னென்னால் நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் சோஷியல் சர்வீஸ் வந்து பண்ணணும் அது தான் அது தான் வந்து நம்ப இப்போ சிவில் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு அவங்க தனியாக வச்சுருக்காங்க ஆனா நம்ம நமக்குள்ள அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து நம்ம கொண்டுகிட்டு வரணும் நம்ம வந்து நாலு பேருக்கு வந்து சோஷியல் சர்வீஸாக நம்மளோடய சுயநலம் இல்லாமல் செல்ஃப் ரெஸ்பெக்டாக நம் நம்மளோடய நம்ளை நமக்கு வந்து எந்த சுயநலமும் இல்லாமல் நம்ம வந்து அவங்கள்கிட்ட வந்து எப்படி நடந்துக்கிறோம் நாலு பேருக்கு வந்து என்ன ஹெல்ப் பண்ணுறோம் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு நாலு பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணிணாலே இந்த இந்த டிபார்ட்மெண்ட் வந்து மக்க மக்களே இப்படி நிறைய இடத்துல நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்போ நம்மளும் நம்ம வந்து எல்லாமே பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இப்போது இப்போது வந்து ந நம்மளால் வந்து சோஷியல் சர்வீஸெலாம் இப்போ நீங்கள் கண்டிப்பாக ஒருத்தவர்களுக்கு டெய்லியும் நாலு பேருக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்லாம் அர்த்தம் இல்லை நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து நம்ம ஹெல்ப் பண்ணிணாலே போதும் நம்ம நம் நம்மளால் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒருத்தவர்களுக்கு தான் நம்மளால் சாப்பாடு கொடுக்க முடியிது அப்படின்னா கூட ஓகே தான் அந்த ஒருத்தர்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தாலே போதும் அந்த மாதிரி நம்மளால் எவ்வளோ முடியுதோ டெய்லியும் நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம இப்போது அட அடுத்தவர்களுக்கு செய்யறது தான் வந்து சோஷியல் சர்வீஸ் அப்படின்னு கிடையாது நம் நம்மளால் என்ன முடியுதோ நம்மளால் ஒரு ஒரு சின்னதாக நம்ம ஒரு பொருளை வந்து நம்ம கொடுத்தாக்கூட அது வந்து அது ஓக் அது அது வந்து அதுவும் ஒரு சர்வீஸ் தான் அதுவும் வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் தான் இப்போது நம்ம வந்து டெ டெய்லியும் நம்ம பறவைக்கு தண்ணி வைக்கிறோம் அப்படின்னாலும் அதுவும் ஒரு சோஷியல் சர்வீஸ் தான் இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து சோ சோஷியல் சர்வீஸா டெய்லியும் பறவைக்கு நம்ம முடிஞ்சால் தண்ணி வைக்கலாம் இல்லை நம்ம வீட்டு வாசலில் வந்து யாருக்காவது தண்ணி வே வேணும் வே வேணும் அப்படிங்கறவங்களுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி நமக்கு என்ன என்ன தோணுதோ ஆனால் வந்து நம்ம எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் நம்ம வந்து அதில் அதில் வந்து ஒர்க் பண்ணணும் நம்ம வந்து இது ஏதாவது எதிர்ப்பார்த்துக்கிட்டு நம்ம வந்து அவர்களுக்கு எதுவும் நம்ம பண்ணக்கூடாது ஏதாவது ஒரு எதிர்ப்பார்ப்போடு நம்ம வந்து எப்போவுமே யாருக்கும் வந்து எதுவும் பண்ணக்கூடாது எந்த ஒரு எதிர்ப்பார்ப்பும் இல்லாமல் நம்ம வந்து அடுத்தவர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அது தான் ச சர்வீஸ்